நான் ஃபர்ஸ்ட் டைமு என் ஃப்ரெண்ட்ஸோடு ரைடு போகும் போதில் நான் புது ஃபு ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் போகிறேன் அது அந்த ஊரும் எனக்கு புதுசு ஸோ நான் எனக்கு வழியும் தெரியாது ஆனால் ஃப்ரெண்ட்ஸு போகிறாங்கன்னு சொல்லி நானும் போயிட்டிருந்தேன் சில ஒரு இடத்துல ஷார்ட்கட்ருந்ச்சு அப்படின் போட்டிருந்ச்சி ஸோ எனக்கு ஸ் வழி சரியாக தெரியாது ஆனால் ஷார்ட்கட்டுன்னு இருந்தனால் நான் அந்த வழியில் போகலான் சொல்லி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸுலாம் ஸ்ட்ரைட் ரூட்டில் போயிட்டிருந்தாங்க ஸோ நான் இதில் போகலான் போனேன் ஆனால் கூகுள் மேப் இருக்குங்கிற நம்பிக்கையில் போய்விட்டேன் மா பட் ஆனால் அங் அந்த இடத்துல வந்து நெட்ஒர்க்கே கிடையாது நெட்ஒர்க்கு ரொம்பவுமே டவுனாக இருந்துச்சி என்னால் கூகுள் மேப்பையும் யூஸ் பண்ண முடில எனக்கு வழியும் தெரில

நம்பிகிட்டே போகாதீங்க கூகுள் மேப் இல்லைனாலும் நமக்கு வழி தெரியணும் ஸோ அது ஒரு மிஸ்டேக்கு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு டென்ட்டு போடுறதுக்கு இல்லை நம்ம பைக்கில் எதாவது சின்ன ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்துச்சுனா நம்மளே கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி அதாவது நம்மளே இது கொஞ்சம் தெரிஞ்சுகிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு பெட்ராக இருக்கும் ஏன்னால் போகிற இடத்துல நமக்கு பாதியிலே பிரேக் டவுன் ஆகிடுச்சினா ஸோ நம்மனால் அங்கே ஒர்க் ஷாப் எதுவும் இல்லைனா நம்மனால் நம்ம ரெடி பண்ண மு நமக்கும் தெரியாது ஸோ ரொம்ப தூரம் நம்ம தள்ளிகிட்டு போகிற மாதிரி ஆகிரும் ஸோ நான் அந்த மாதிரி சுச்சிவேஷன்ஸ் தவிர்த்துக்கோங்க நான் தவுர்த்திருவேன் மேக்ஸிமம் நான் எனக்கு ஏற்கனவே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு ஏற்கனவே எனக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக நம்ம ஹெல்மெட்டு எடுத்துக்கோங்க பா இப்போ சா ஃபோன் ஃபோன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னால் நீங்கள் எங்கேயாச்சி டவுன் ஆகிட்டிங்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்யூனிக்கேட் பண்ணுறக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் லைசன்ஸ் ஆர்சி புக் அந்த மா அந்த பேப்பர்ஸை வந்து அப் டூ டேட்டில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அது இல்லைன்னா ஸோ நம்ம வேறு ஊரில் போய்விட்டு வேறு போலீஸ்கிட்டே மட்டிட்டோம்னா அந்த பு அங்கே கன்ஃபார்ம் நீங்கள் ஃபைன் கட்டியே தான் ஆகணும் இல்லை ஒவ்வொரு டைம் சம் டைம் ஜெயிலில் கூட போடுகிறக்கு வாய்ப்பிருக்குது உங்களை ரிமாண்ட் பண்ணி வெச்சுருவாங்க ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுசில் க நான் ஒரு டைம் போய் இந்த மாதிரி ஆகிடுச்சி